உலகத்தில் அதிக மொழி மற்றும் கலாச்சாரம் உள்ள நாடுகளிடையே இந்தியா தான் அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் மொத்தம் நூற்றி இருபத்திரெண்டு மேஜர் லாங்வேஜ் இருக்குது அதுலேயும் இருபத்தி மூணு மொழிதான் இன்னைக்கு இருக்கிற மொழி உதாரணத்துக்கு சொல்லணுனா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் பெங்காலி ஹிந்தி குஜராத்தி அசாமி இதில் இந்தியாவில் உள்ள சில அங்கீகரிக்கப்பட்ட மொழியில் சில ஒன்று இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் மொழியால் நிறையா வித்தியாசமாயிருக்கு அதேமாதிரி கலாச்சார பண்டிகையாலும் நிறையா வித்தியாசம் இருக்குது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் தென்னிந்தியாவில் மட்டுந்தான் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுது வட இந்தியாவில் அது இல்லை ஆனால் மொத்த இந்தியாவும் கொண்டாடுற ஒரே பண்டிகைனா அது தீபாவளி தான் வானிலை ரீதியாக எடுத்துக்கிட்டால் தென்னிந்தியாவில் மழை பெய்யுற நாளும் வடஇந்தியாவில் மழை பெய்யுற நாளும் மாறி மாறி இருக்கும் தென்னிந்தியாவில் எடுத்துக்கிட்டால் தென்கிழக்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று இருக்கிறதால தான் தென்னிந்தியாவில் மழை பெய்யுது அதே மாதிரி வடஇந்தியாவிலையும் சில நாள் மழை பெய்யுது கல்வியறிவில் கூட தென்னிந்தியாவில் இருந்த மக்களை விட வடஇந்தியாவில் இருக்கிற மக்களுக்குத்தான் அதிகம் அரசு வேலையும் கிடைக்குது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் தெற்கு ரயில்வேயில் தென்னிந்தியர்களை விட வடஇந்தியர்கள் தான் அதிகம் இருக்காங்க அதிக விவசாய நிலம் தென்னிந்தியாவில் தான் இருக்குது அதே மாதிரி வடஇந்தியாவில் இமய மலை தார் பாலைவனம் அதிகமாக இருக்குது மழை பெய்யுற இடமும் கூட வடஇந்தியாவில் தான் இருக்குது அரசியல் மற்றும் கவர்மண்ட்டோட முக்கியமான கட்டிடங்கள் கூட வடஇந்தியாவில் தான் இருக்குது இந்தியாவோட முக்கிய செயலகம் வடஇந்தியா தான்